ஆ ஆமாம் சார் நீங்கள் சார் அபிக்கு வந்துட்டு ஆ ஆமாம் சார் அபிக்கு வந்துட்டு வைரல் ஃபீவராக இருக்குது அதனால தான் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு லீவு போட்டிருக்கான் ஆமாம் சார் நான் நானும் இன்ஃபார்ம் பண்ணணுன்னுதான் நினைச்சேன் பட் அதுக்குள்ளே வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்விட்டு அட்மிட் பண்ண வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு அந்த பிஸிலேயே வந்துட்டு நான் கால் பண்ண மறந்துவிட்டேன் சார் சாரி சார் ஓகே சார் எப்போ அது பேரண்ட்ஸ் நான் வந்து கூட ஃபார்ம் ஃபில் பண்ணி டெஸ்ட் சைன் வாங்கலாமா சார் இல்லை வந்துட்டு பையனும் வரணுமா சார் ஓகே சார் ஓகே சார் பட் அவன் இப்போ வந்துட்டு அட்மிட் ஆகிருக்கான் டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் ரெக்கவர் ஆகிறத்துக்கு இன்னும் டூ த்ரீ ஆகுன்னு சொல்லியிருக்காங்க நான் டூ த்ரீ டேஸ் கழித்து வேணால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா சார் இது வந்துட்டு மெயின் எக்ஸாமா சார் இல்லை வந்துட்டு லைக் இன்டர்னல்ஸ் அந்த மாதிரியா சார் ஓகே சார் ஓகே சார் நான் நான் டூ த்ரீ டேஸும் நான் அவன் ரெக்கவர் ஆகிட்டா நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு வரேன் சார் அதுக்கப்புறம் நான் நானே வந்துவிட்டு உங்கள் ஹச்சோடிக்கிட்டேயும் வந்து பேசுகிறேன் சார் இந்த மாதிரி ஃபீவர்னால் தான் அவன் வந்துவிட்டு வர முடியல மற்றபடி அவன் எல்லா எக்ஸாம்ஸும் நல்லாதானே சார் எழுதியிருக்கான் இல்லை சார் அவனுக்கு வந்துட்டு இந்த இல்லை சார் இல்லை சார் அவன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ண சொன்னான் டைம் இல்லை அவன் அவனும் வந்துட்டு உடம்பு சரியில்லன்னு ஃபோனும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ்க்கிட்டேயும் யார்ட்டேயும் சொல்லவும் முடியலை அவனால் சரி நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன் அதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப ஃபீவராகிடுச்சின்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்கோம் அவனால் பேசவும் முடியல அதனால் தான் சார் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி சார் ம்

ஓகே ஆ ஓகே சார் எனக்கும் சுச்சுவேஷன் புரியுது இன்னும் எத்தனை எக்ஸாம் சார் இருக்குது ஓகே சார் ஓகே சார் நான் ஆனால் அந்த மூணு எக்ஸாமும் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான் சார் நெக்ஸ்ட் டைம் ரீட்டெஸ்ட் இருக்கும் தானே சார் ஓகே சார் ஓகே சார் நான் நான் த்ரீ டேஸ் கழித்து கண்டிப்பாக வந்து சொல்லிகிறேன் சார் ஆ தேங்க்யூ சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்